எங்கள் கடலூர் மாவட்டத்தில் வந்து இந்த தானே புயல் வந்தது வந்து யாருமே எதிர்பார்க்காத வந்த ஒரு இயற்கை பேரழிவாக இருந்தது அந்த டைமில் வந்து நிறைய பேர் கஷ்ட பட்டவங்களுக்கும் வந்து நம்ம கவர்ன்மெண்ட் வந்து நிறையா வந்து ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சுது சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடும் வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான இடமும் அதுக்கப்புறம் அத்தியாவசிய பொருட்கள் நிறையா வந்து கவர்ன்மெண்ட் கொடுத்துது தனியாக நிறையா தனியாக ரூம் வந்து இப்போ அந்த இடத்துல வந்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்க அதுக்கப்புறமேட்டா இங்கே இந்த கஜா புயல் அந்தமாதிரி நிறையா புயல் அதுக்கப்புறம் வந்து வந்தாலும் மழை அதிகமாக இருந்தாலும் அந்த டைமில் வந்து இந்த தாழ்வான பகுதியில் இருக்கற மக்கள்லா ஒரு நல்ல சேஃபான இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருந்தாங்க இந்தமாதிரி அவங்க நிறையா நிறையா வந்து உதவி செஞ்சுருந்தாங்க சாப்பாடு சாப்பாடு இல்லாதவங்களுக்கல்லா வந்து சாப்பாடு தரது இந்த அந்த நேரத்தில் வந்து கரண்ட் சரியாக இல்லாத அந்தமாதிரில கஷ்ட படும் போது நிறையா பேர் வந்து சாப்பாடு கொடுத்து உதவி செஞ்சாங்க அதுக்கப்புறம் கோவிட் டைமில் கூட இந்தமாதிரி எங்கள் வெளியே போக முடியாமல் நிறையா பேர் கஷ்டப்பட்டு வேலைவாய்ப்பு சுத்தமாக எதுவுமே இல்லாத கஷ்டப்பட்டப்போ கூட இந்தமாதிரி கவர்ன்மெண்ட் வந்து வேலை வாய்ப்பு வந்து ஆன்லைன்லே கூடும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து சாப்பாடு தந்தவங்களும் இருக்காங்க இந்த எங்கேயும் வெளியே போகாமல் இருக்கணும் அப்படின்றத்துக்காக அத்தியாவசிய பொருள் மருந்து மாத்திரை நம்ம கவர்ன்மெண்ட் வந்து கோவிட் டைமில் வந்து நிறையா மா மா மாத்திரை மருந்து வந்து ஃபிரீயாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க மக்களுக்காக கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டலல்லா வந்து எவ்வளோ காஸ்ட்லியான மருந்து மாத்திரையா இருந்தாலும் ஃபிரீயாக போட்டாங்க வேக்ஸினேஷனும் ஃபிரீயாக போட்டாங்க வெளி நாட்டுலல்லா அது ரொம்ப அதிகமான காஸ்ட்டுக்கே விற்றாங்க நான் கேள்வி பட்டேன் பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட இருந்து ஆனால் வந்து நம்ம ஊரில் அது ரொம்பவே க வெளியே வாங்காமல் வந்து நமக்கு வந்து வேக்ஸினேஷன்லா போட்டாங்க அப்புறோம் இந்த அப்போ அப்புறமேட்டா அவங்க வந்து நம்மளுக்கு மாத்திரை மருந்து எல்லாம் வந்து ரொம்ப அதிகமான மாத்திரை மருந்துல்லாம் நமக்கு வந்து எந்த ஒரு உடம்புக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் எவ்வளோ மாத்திரை மருந்து சாப்பிடணுமோ அதை மட்டும் கொடுத்து நமக்கு வந்து கரெக்ட்டாக பார்த்துக்கிட்டாங்க